மேம் ஷெல் ஐ கெட் இன் மேம் ஓகே மேம் குட் மார்னிங் மேம் ஓகே தேங்க்யூ மேம் ஆ எஸ் மேம் என்னோட அகாடமிக் ப்ராக்ரஸ் பற்றி என்னோட லெவல் எவ்வளோ இருக்குது ஸ்டெடியிங்கில் லெவல் எவ்வளோ இருக்குது அதைப் பற்றி பேசதான் மேம் வர சொன்னீங்க ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நோ மேம் நோ மேம் ஸ்டாஃப்லாம் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க மேம் ம் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் மாடல்லலாம் நல்ல ரிசல்ட்டு தான் மேம் வந்திருக்கு மாடல் எக்ஸாம்லாம் இன்னும் இன்னும் ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கணும் சரி ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ம் சரி ஓகே மேம் ம் தேங்க்ஸ் தேங்க்யூ மேம்